இப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப நல்லா சமைக்கிற ஒரு குலம்பு அப்படின்னா அது சாம்பார் அதை வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதே சாம்பாரை வைப்பாங்க இருந்தாலும் நான் வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எப்படி நீ வைக்கிற அப்படின்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பருப்பு எடுத்துப்பேன் பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அழசிக்கணும் அந்த பருப்பை வந்து அதில் உள்ள தூசி எல்லாமே வெளில வர அளவுக்கு நல்லா ஒரு நாலுவாட்டி நல்லா அழசிட்டு தண்ணியை நம்ம ஃபர்ஸ்ட்டு சுட வச்சுக்கணும் சுட வச்சுட்டு என்ன பண்ணணும் அதில் அப்படின்னா நம்ம அந்த பருப்பை எடுத்து போடணும் பருப்பை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா இல்லைன்னா இல்லைன்னா அந்த பா அந்த பருப்பு என்ன ஆயிடும்ன்னா பொங்கி ஊற்றிடும் அப்போ அடுப்பு வந்து அணைஞ்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் நல்லெண்ணெயை ஊற்றணும் நல்லெண்ணையை ஊற்றுன அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வெங்காயம் ஒரு நாலு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கணும் ஒரு பெரிய சைஸ்ஸு மூணு வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தக்காளி ஒரு தக்காளியை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ப கட் பண்ணிக்கணும் அதை மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கணும் அந்த நாலு பச்சை மிளகாவ என்ன பண்ணுன்னா நீட்டு வாக்கில் நம்ப அதை வந்து கீறிக்கணும் கீறி இதை இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இது சா பருப்பு கொதிக்குதில்லையா அந்த பருப்பில் வந்து நம்ப என்ன பண்ணுன்னா அந்த பருப்பில் நம்ப அதை போடணும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த பருப்பு எல்லாமே நல்லா கொதிக் கொதி வந்து அந்த பருப்பு நல்லா வேகணும் இதுக்கு இடையில நம்ப என்ன போடணும் அப்படின்னா பெருங்காயக் கட்டி இருக்குல்லையா அந்த பெருங்காயக்கட்டியை நம்ப அந்த கொதிக்கும்போது போடணும் அப்போ அது போடும்போது தான் அதனுடைய வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த குலம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னா அந்த பெருங்காயம் தான் ஓகேவா சாம்பார்னாலே பெருங்காயக்கட்டி வந்து நம்ப அதில் போடணும் பெருங்காயத்தூளை விட பெருங்காயக்கட்டி போட்டால் இன்னுமுமே அது வந்து நல்லாவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க போட்டுட்டு இதை என்ன பண்ணுன்னா நல்லா கொதி வந்துவிடணும் கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நல்லா வேகணும் அந்த பருப்பு வந்து நல்ல நம்ப கையை எடுத்துப் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ப ரைஸை எப்படி வந்து வெந்துட்டான்னு பார்க்கும்போது அது அமுங்குதோ அதேமாரியே இந்த பருப்பும் நல்லா வந்து வேகணும் இது எல்லாமே நான் எதில் வக்குவேன் அப்படின்னா குக்கரில் வைக்கவே மாட்டேன் சாதாரண ஒரு அ அலுமினிய பாத்தரத்தில் நான் வைப்பேன் குக்கரில் வச்சோம் அப்படின்னா அதோட அந்த குலம்போட டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் என்னோட அம்மா எதில் வைப்பாங்க அப்படின்னா குக்கரில் வைப்பாங்க அதனால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அலுமினிய பாத்தரத்தில் வைக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு வந்து வேறு இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதை நான் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல வெந்து வந்துருமா பருப்பு வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா காய் நம்ப வந்து சாம்பாருக்கு என்ன போடுவோம் முருங்கக்காய் போட்டால் நல்லா இருக்கும் முருங்கக்காய் முள்ளங்கி அப்புறம் வந்து அவரைக்காய் மொச்சக்காய் சொல்லுறாங்க இல்லையா அந்த மொச்சக்காய் போட்டால் இன்னும் வேறு லெவலில் சாம்பாருக்கு வந்து இந்த மாங்காய் முருங்கக்காய் இதெல்லாம் நம்ப போட்டோம் அப்படின்னா கா கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டோன்னா அந்த சாம்பார் டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் மெயினாக நம்ப எத போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா முருங்கக்காய் மாங்காய் அந்த மொச்சக்காய் இருக்கில்லையா அந்த மொச்சக்காய் அது போடலாம் இன்னோன்று வந்து இந்த பரங்கிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அந்த பரங்கிக்காவை நம்ப போட்டோம் அப்படின்னா அந்த குலம்போட டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த காயை நான் வந்து அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த காயை நான் வந்து எடுத்து போட்டுருவேன் மொச்சக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா மொச்சக்காய் வந்து கொஞ்சம் வேகறத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மொச்சக்காவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்னா இந்த காய்லாம் போடுறோம் இல்லையா அந்த காய்லாம் போடுறத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த அந்த மொச்சக்காவை நம்ப போட்டுருணும் போட்டு அந்த மொச்சக்காய் கொஞ்சம் வெந்துருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ப தனியாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த காயெல்லாம் இந்த காயெல்லாம் எடுத்து அதில் போடணும் மங்காவை இப்போ போடக்கூடாது மங்காவை இப்போ போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா ரொம்ப குலஞ்சிரும் அதனால என்ன பண்ணக்கூடாது மங்காவை வச்சிகிட்டு பேலன்ஸ கத்திரிக்காய் முள்ளங்கி அந்த அது பேர் என்ன முருங்கக்காய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் போடணும் போட்டுவிட்டு அது நல்லா அந்த காய் வந்து ஒரு கொதி ஒரு ரெண்டு கொதிக்கு நம்ம என்ன பண்ணுன்னா அது நல்லா வேக விடணும் வேக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ப வந்து கொ இதுக்கு இது இதெலாம் போடுறத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுன்னா கொஞ்சோன்டு புளி கரைசலை வந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு புளி சைஸில் வந்து கொஞ்சம் புளியை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு தண்ணியில வந்து அதை வாஷ் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வச்சிட்ணும் ஊற வச்சிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு தேங்காய் ஒரு தேங்காவை வந்து உடைச்சி அதில் ஒரு மூடி தேங்காவை எடுத்து அதை திருவிக்கிட்டு அதில் என்ன பண்ணணுன்னா அது அதில் எது அதுக்கூட என்ன வச்சு அரைக்கணும் அப்படின்னா பெருஞ்சீரகத்தை வந்து நம்ம வைக்கணும் பெருஞ்சீரகத்தை நம்ம வச்சு அரைக்கணும் இதெலாம் அரைச்சு நம்ப ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணும் காய்கறி போட்டோமா அந்த காய் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ப ஒரு புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா புளிக்கரைசலை என்ன பண்ணுன்னா கரைச்சு ஒரு ரெண்டு வாட்டி நம்ப அந்த புளிக்கரைசலை வந்து நம்ப என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு வாட்டி வந்து அதில் வந்து ஊற்றணும் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுன்னா ஒரு கொதி நம்ப கொதிக்க வைக்கணும் நம்ப நெக்ஸ்ட்டு அதை கொதிக்க வச்சால் தான் அதோடைய டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுன்னா அந்த புளிக்கரைசலை வந்து நம்ப கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொதிக்க வச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ப என்ன பண்ணுன்னா மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் அப்படிங்கிறது தனிமிளகாத்தூளை போடவேக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிமிளகாத்தூளை வந்து ரெண்டு ஸ்பூனும் தனியாத்தூளை வந்து ரெண்டு ஸ்பூனும் போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மிளகா மல்லி அதில் வந்து மஞ்சத்தூள் பெருஞ்சீரகம் ஜீரகம் மஞ்சள் கட்டி இருக்கும் இல்லையா அந்த கட்டி அதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் பொடியாகவே சாம்பார் பொடின்னே கிடையாது அது மிளகாப்பொடி தான் அதை எந் அந்த பொடியை வந்து என்ன பண்ணலான்னா எல்லா குலம்புக்குமே நம்ம வந்து அதை எல்லா கொலம்புக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அந்த பொடி வந்து சாம்பாருக்கு மட்டும் கிடையாது மீன்குலம்பா இருக்கட்டும் கறிக்குலம்பு எந்த குலம்பு எல்லா குலம்புக்குமே எல்லா குலம்புக்குமே வந்து நம்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன்னு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன்னு அதுமாதிரி நாங்கள் போடமாட்டோம் நாங்கள் போடுறது எல்லாமே எல்லாமே கலந்து மிக்ஸுடாக அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதை தான் நாங்கள் வந்து அதில் போடுவோம் அப்போ போடும்போது என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் சாம்பார் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்றை ஒன்றை கரண்டி என்ன பண்ணுன்னா அதில் நம்ம வந்து இந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணும் அப்படி போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் வந்து நம்ப தனிமிளகாத்தூளோ தனியாத்தூளோ எதுவுமே சேர்க்க வேணாம் இது மட்டுமே போட்டால் போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன்னு ஒன்றை ஸ்பூன் நம்ம போட்டதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுன்னா கொதிக்க அதை போட்டதுக்கப்புறம் அதில் நம்ப என்ன பண்ணும் நம்ம கைப்பிடி அளவு ஒரு பிடி அளவு உப்பை வந்து அதில் போட்டு நல்ல கலக்கி விட்டுவிட்டு அதை வந்து நல்லாவே நம்ப கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த ஸ்மெல்லு வந்து அந்த புளி ஸ்மெல்லு வரக்கூடாது அந்த அந்த மிளகாய் ஸ்மெல்லும் நமக்கு வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாய் ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நல்லாவே கொதிக்க வைக்கணும் அந்த நல்லாவே நம்ப கொதிக்க வச்சோம்னா தான் அந்த ஸ்மெல் எல்லாமே போகும் இதெலாம் போனத்துக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாயில் என்ன பண்ணிக்கணும் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு கடுகு போட்டுக்கலாம் சில பேர் வந்து பட்டமிளகா போடுவாங்க பட்டை மிளகா போடுவாங்க சில பேர் என்ன போடுவாங்க அப்படின்னா இது பெருஞ்சீரகம் அதுமாதிரி எதாவது போடுவாங்க நான் ஆனால் அதெலாம் போடமாட்டேன் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து கடுகு அப்புறம் ஒருப்பிடி கொத்தம இது ஒருப்பிடி கருவப்பில்லையை போட்டு போட்டு தாளிச்சுருவேன் தாளிச்சுட்டேன் அப்படின்னா தாளிச்சுட்டு இந்த குலம்ப நம்ப எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குலம்பு எடுத்து அதில் ஊற்றிடுவேன் ஊற்றுனதுக்கப்பறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா மாங்காவை போடுவேன் மா இந்த ஊற்றுனதுக்கப்பறம் நான் இந்த மாங்காவை போடுவேன் அந்த மாங்காவை போடும்போது அது ரொம்பவே மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி நம்ம விட்டோம் அப்படின்னா விட்டுவிட்டு அதை சிம்மில் வைக்கணும் அதை விட்டுவிட்டு நம்ப வந்து நெருப்பை வந்து கம்மியாக்கிவிட்ணும் நெருப்பை கம்மியாக்கி வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்போ நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நம்ப ஆஃப் பண்ணிவிடணும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ரொம்பவே சூப்பரான சாம்பார் வந்து நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி தான் இப்போ முட்டை வந்து முட்டை பொரியல்ன்னு சொல்லுவாங்க முட்டைப்பொரியல் சொல்லுவாங்க இன்னோன்னு வந்து முட்டை க்ரேவி மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு முட்டையை வாங்கிக்கிறோம் நாலு முட்டையை வாங்கி அதை என்ன பண்ணுன்னா வெகச்சிடணும் அந்த முட்டையை வெகச்சதுக்கப்பறம் ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ணி நல்லா அந்த முட்டையை வேக வச்சு அதை எடுத்து அதில் உள்ள ஓட்டு எல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும் ஓட்டு எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடு எல்லாம் எடுத்து அதை அந்த முட்டையை என்ன பண்ணுன்னா ரெண்டாக கட் பண்ணணும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக ஒரு முட்டையை ரெண்டாக வந்து குறுக்க நம்ப கட் பண்ணிவிட்ணும் அப்படி நம்ம கட் பண்ணிகிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு தோசை கல்லில் என்ன பண்ணுன்னா எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றி இந்த இந்த ஒரு கடாயோ ஒரு தோசைக்கல்லையோ எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கணும் இது ரெண்டுத்தையும் போட்டுகிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா அந்த முட்டையை வந்து அதில் பிரட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது எல்லோ கலராகவும் அதில் வந்து என்ன ஆயிடும்னா உப்பும் வந்து ரொம்பவே இறங்கிடும் இறங்குனத்துக்கப்பறம் நம்ம என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நல்லாவே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் அந்த ரெண்டு தக்காளியும் ரொம்ப சின்ன சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணும் நல்லா வதக்கணும் வதக்கிகிட்டு என்ன பண்ணுன்னா அதில் வந்து பெப்பர் கொஞ்சம் போடணும் மிளகுத்தூளை கொஞ்சம் தூவி விட்டுவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா அதில் நம்ம நிறைய மசாலா வந்து சேர்க்கணும் கரமசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுன்னா அதில் போடணும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்மக்கிட்ட இதில் வந்து நம்ம என்ன பண்ண போக்கூடாதுன்னா அந்த சாம்பார் தூளை வந்து போட வேண்டாம் நம்பக்கிட்ட இந்த இது இருக்கு இல்லையா அந்த தனிமிளகாத்தூள் இருக்கில்லையா அந்த தனிமிளகாத்தூள எடுத்து அதில் போட்டு நல்லா நல்லாவே வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கும்போது நல்லா அது ஒரு டேஸ்ட் அந்த ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் இந்த மாசாலா ஸ்மெல்லு எல்லாம் போகற போகறத்துக்காக நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பா பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அந்த முட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ப போடணும் போட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நாலு செகண்ட் வந்து நம்ப அதை கொதிக்கிற மாதிரி வச்சிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான க்ரேவி நமக்கு வந்து கிடைக்கும்